வருங்கால சங்கதிக்கு வந்து விவசாயத்தை பற்றி என்னோடய ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கனா விவசாயம் பண்ணுங்க அது உங்கள் நிலத்தில் உங்களுக்கு பண்ணுங்க நீங்கள் அதை பண்ணி அதை வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நஷ்டமும் வரும் கஷ்டமும் இருக்கும் உங்களால் நீங்கள் ஒருமாதிரி அப் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தால்தான் வாழ்க்க சொல்கிறது புரியுது பட் அப் வந்து சந்தோஷமாக இருக்கும் டவுன் வந்தால் ரொம்ப டவுன் ஆயிடுவீங்க இது ஏன்னா என்னோடய எங்கள் வாழ்க்கையில நடந்தது எப்படினா ஒரு தடவை வந்து போட்ட அமௌண்டோடய டபுள் மடங்கு வருவோம் ஒரு தடவை பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்காது திரும்புடி உழுதுவுட்டு திரும்புடி அதே விவசாயம் பண் ஏன்னா உழுது கரை போட்டு நச்சு திரும்பிடி எதாவது ஒரு ப்ராப்ளம்னால திரும்பிடி ஃபஸ்ட்ல இருந்து வரும் ஸோ அதனால வந்து உங்களுக்கு உங்க வீட்டு தேவைக்கு உங்களோடய குடும்ப தேவைக்கு அதுக்கு மட்டும் நீங்கள் விவசாயம் பண்ணீங்கனா நீங்கள் உங்களோடய லைஃப்ல பெரிய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்காது